இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுற்றி மூணு இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்து எட்நூற்றி தொன்னுற்றி ஏழு இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுத்தாறு ரெண்டு நாலு ரெண்டாயிரம்